ஆ சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படியா என்ன என்ன ப்ராஜக்ட் சரி ஓகே அவங்களுக்கு அங்கே வந்துவிட்டு பேர்மிஷன் கொடுக்கறாங்களாப்பா ஆ சரி ஓகேப்பா எத்தனை பேர் போகறீங்க இருவத்தஞ்சி பேரா உங்களோட இன்ச்சார்ஜு யார்ப்பா சூர்யா சார் ஓகே உங்கள் இன்ச்சார்ஜ் அவங்க டிப்பார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவங்களோட பேர்மிஷன் எல்லாம் வந்துவிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வ வாங்க அவங்க வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு என்ன நெய்வேலியில வந்துவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணப் போகறதா வந்துவிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் அவங்களோட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட சிவி அப்புறம் வந்துவிட்டு மெய்ல்லு இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் வந்துவிட்டு நான் சைன் பண்ணித் தரேன்ப்பா ஆ டைமிங் ப்ராஜக்ட் டைமிங் சரிப்பா ஓகேப்பா நான் வந்துட்டு பார்த்துட்டு அரேஞ்மெண்ட் பண்ணி தரேன்ப்பா ம் சரிப்பா ஆந் கொஞ்சம் சேஃபாக போய்விட்டு வாங்க எங்கேயும் வந்துவிட்டு கொஞ்சம் வந்துட்டு ந டீசென்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணனும் அங்கே போய்விட்டு நம்ம காலேஜோட பேரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவும் டேமேஜ் பண்றமாதிரி நடந்துக் கூடாது சரியா

ம் சரி ஓகே நீங்கள் தான் வந்துவிட்டு இத கோஆர்டினேட் பண்றிங்களா சரி ஓகே நீங்கள் ஆ சரிப்பா ஓகே நீங்கள் ரெண்டு பேர் தான் இன்ச்சார்ஜ் எதனா ப்ராப்ளம் வந்தால் உங்களை தான் வந்துவிட்டு நான் கொஷ்ஷின் பண்ணுவேன் நீங்கள் தான் வந்துவிட்டு எல்லாரையும் டேக் கேர் பண்ணிக்கணும் சரிப்பா ஓகேப்பா ம் ஓகே